ஹலோ அண்ணே மீன் கடைக்கார்ரா மீன் ஒரு அஞ்சுக் கிலோ கெண்டை மீன் வேணும் சார்

ஆ ஆ அது கெண்டை மீன் ஒரு அஞ்சுக் கிலோ வேணும் ஆமாம்ங்க

எதோ கும்பலாக வாங்கறோம் அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு விஷேஷம் ஒன்று நடக்குது ஆ மீன் எல்லாம் நிறையா வாங்க வேண்டி வேறு இருக்கு எதாவது பார்த்து போட்டுக்கொடுங் பார்த்து போட்டுக்கொடுங்க நாங்கள் வேறு இடத்துக்கு வேறு கடைக்கு போவாத உங்கள் கடைக்கே வருவோம்

ம் இது எப்படிங்க நீங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பிங்களா எப்படி ஆ ஆ சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் ஆ ஆ ஆ சரி சரி சரி சரி சரி சார்